எனக்கு தெரிஞ்சு யோகா மாஸ்டரில் ரெண்டு பேர் வேதாத்ரி மகரிஷி சத்குரு மாஸ்டரு அவங்க வந்து வேதாத்ரி மாஸ்டர் வந்து யூடியூபில் வந்து பாக்கிறதெல்லாம் அவங்க லைன்ஸு அண்ட் கொயிட்ஸ் அவங்க சொல்கிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன மன வலிமையாகவும் மன உறுதியாகவும் உடல்நல ஆரோக்கியத்தோடு நம்ம நீண்ட நாள் வாழலாம் அதெல்லாம் சொல்வாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி சத்குரு மாஸ்டர் அவர் வந்து கோயம்புத்தூரில் சிவன் இது வச்சுருக்காரு ஈஷா ஃபௌன்டேஷன் நடத்துகிறாரு அவரும் வந்து யூடியூபில் அவரோட லைன்ஸு கொயிட்ஸ் கொட்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நாம்ம அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அவர் நாம்மளும் உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு நீண்ட நாள் நாம்மளும் வாழலாம் நானும் வந்து யோகா பண்ணுவேன் வாரத்தில் வீக்லி த்ரீ டேஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு மன வலிமையும் நிம்மதியாகவும் யார் கூடயும் சண்டை போடாமல் எது எதாக இருந்தாலும் நீண்ட நாள் நாம்மளும் வாழலாம்